ம் ஆமாங்க சார் சொல்லுங்கள் என்ன வேணும்

ம் ஓகேங்க சார் ஆ ஓகேங்க சார் ட்ரைன் பண்ணுங்களா ம் ஓகே ஓகேங்க சார் சரி ஓகேங்க சார் ஸோ சிக்ஸ் மந்த்துக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஒரு பெட்ஸு இன்னோரு ஓனர்ட்டேந்து வாங்குனேன் சொன்னீங்கள்ல ஸோ அந்த ஓனர் கிட்ட இருக்கறப்போ அந்த நாய் வந்து பிறந்த குட்டி தானே இல்லை ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர் இந்தமாதிரி ஆச்சாங்க சார் ஸோ அவங்ககிட்டியே ஒரு த்ரீ இயர்ஸ் இருந்துருக்கு அதுப்போக நீங்கள் வாங்கி ஒரு சிக்ஸ் மந்த் ஆச்சு சார் ஆ த்ரீ அண்ட் ஆஃப் பைவ் இயர்ஸ் ஓகேங்க சார் ஓகே ஃபைன் சரி ஓ லைக் எப்படின்னா ஸோ இப்போ வந்து நம்ம பேச்சை ஒபே பண்ணுறமாரி இப்போ நம்ம கூப்பிட்டோம்னா இந்த ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணனும் அப்படின் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஷிட் நமக்கொரு நம்ம கூட ப்ராப்பராக ஒர்க் பண்ணும் அதேமாதிரி ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கணும் அப்படிங்கிறமாரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஷேக்கன் கொடுக்கறது அதேமாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எதா பண்ணுங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களா சார் ம் ஸோ இதெல்லாமே வந்து

சார் ஓகேங்க சார் அதுக்குன்னு நம்மகிட்ட ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குங்க சார் சே என்னென்ன மாதிரினா ஃபர்ஸ்ட்டு வந்து பேசிக் டூ அட்வான்ஸ்டு வரைக்கும் இருக்குங்க சார் அண்ட் அட்வான்ஸ் லெவல்லாம் பாத்தீங்கனா ஸோ வேறு வேறு கேட்டகிரி ஆஃப் டாக்ஸ்க்கு வண்ட்டு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் ஸோ இது வந்து பொம்மேரின் நாய் அப்படின் சொல்ட்டேன்காட்டிக்கு அதுக்கு வந்து நார்மலாக வந்து பேசிக்ஸ் ட்ரைனிங்கே என்ன ஸோ பேசிக் ட்ரைனிங்கில் என்னென்னா ஸோ உங்குளுக்கு தகுந்தமாரி நீங்கள் சொன்னமாதிரி ஒரு ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக அது இருக்கும் எப்படின்னா ஸோ நீங்கள் என்ன சொல்லுறிங்ளோ அதுக்கு ப்ராப்பராக புரிஞ்சிகிட்டு ரெஸ்ப்பான்ஸ் பண்ணிக்கும் சிட்னா உட்கார்றது ஸோ இங்கே கம் அப்படின் சொல்லிட்டு நம்ம ஒரு சில ஹிண்ட் வேர்ட் எல்லாம் சொன்னோம்னா அதை புரிஞ்சிகிட்டு அதுக்கு அது ஒபே பண்ணி ரியாக்ட் பண்ணுற மாதிரியான ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்ருக்கங் சார் அதேமாதிரி நீங்கள் ஷேக்கன் கொடுக்கறது பாலை தூக்கிப்போட்டு குழந்தைங்கள்லாம் விளையாட்றப்போ பாலை தூக்கி போட்டால் எடுத்துட்டு வந்து கொடுக்கும்ல ஸோ அந்த மாதிரியான ட்ரைனிங்ஸும் இங்கே அதாவது ஒரு ரொம்ப ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுக்காக வந்துவிட்டு நாங்கள் ப்ரொவைட் ட்ரைனிங் சார் இப்படி இருந்தால் அட்வான்ஸ்ட் வரைக்கும் இருக்கு இப்போ உங்களுக்கு பேசிக்கே எனாஃப் அப்படின் சொல்றிங்களா சரி ஓகேங்க சார் ஸோ அதேமாதிரி நீங்கள் பெட்டை வந்து நீங்கள் எங்களோட ஷாப்புக்கு கொண்டு வாங்க ஸோ அதோட பிஹேவியர்ரை அனலைஸ் பண்ணிவிட்டு அதற்கு எவ்வளோ டைம் ஆகும் ட்ரைன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறத நாங்கள் ஃபர்தராக நீங்கள் நேரில் வந்துக்கப்புறம் நாங்கள் ட்ரா அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றோங்க சார் ரிப்போர்ட்டு ஆ ஓகேங்க சார் நான் நம்பளோட ஷாப்போட எல்லா லொக்கேஷன்னு அண்ட்டு அட்ரெஸ்ஸையும் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிடுறேன் சார் ஓகேங்க சார் தேங்க் யூ